இப்போ மற்ற ஊர்கள்லெலாம் பள்ளிகளும் இருக்குது நம்ம உயர்நிலை பள்ளிகள் ப்ரைவேட் ஸ்கூல்லெலாம் ஸ்கூல் பஸ் விட்ருவாங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லெலாம் ஸ்கூல் பஸ் இருக்காது ஸோ க நார்மல் பஸ்சில் தான் போகணும் அது பஸ்ஸு ஃப்ரீனாலும் அது கூட்ட நெரிசலெல்லாம் நிறையா அதிகமாக இருக்கும் அதையும் மீறி சைக்கிளில் போனாலும் ஆறு ஏழு ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால ஆறு ஏழு கிலோ மீட்டர் சைக்கிளில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப போகிறதும் லேட்டு ஸோ ஸ்டெடீஸும் லேட்டாக இருக்கும் ஸோ அதனால அவங்க வந்து சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி தரமான ஆசிரியர்களை போட்டால் அவங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா லேர்ன் பண்ணுவாங்க அது மூலிமா ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நிறையா கற்றுக்கிட்டு நிறையா இது பணிபுரிவாங்க வேலையில்